ஹலோ ஆமாம்ங்க ஆ சொல்லுங்கள்

ஆ வாங்கிக்கலாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா எப்படிண்ணா டோர் டெலிவரியாங்கண்ணா இல்லை வந்து வாங்கிக்கிறீங்களாண்ணா ஆ சரிங்கண்ணா கட்டி வச்சிடுறேங்கண்ணா வந்து வாங்கிக்கிறீங்களா வேறு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இருக்குதுங்கண்ணா

பொட்லங்காய் அவரக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் இருக்குதுங்கண்ணா எல்லாம் நம்மக்கிட்ட தான் சுத்தமான காய்ங்கள்லாம் எந்த மருந்து மருந்தெல்லாம் அடிக்காமல் சுத்தமான காய்ங்கண்ணா எந்த மருந்தும் அடிக்கிறதில்லை எல்லாம் நம்ம காட்டில் விளஞ்சதுங்க ம் அண்ணா ரேட்டு இப்போ நீங்கள் கேட்டது வந்து க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கே கேரட் மூணும் கேட்டுருக்கீங்கண்ணா இப்போ கே கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஆ எழுபதுருவா வருதுங்கண்ணா ஆ கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ எண்போத்தஞ்சி எண்பத்தஞ்சிருவா போட்டுக்குலாங்கண்ணா ஆ அவ்வளோ தான் இன்னும் என்னங்கண்ணா கேட்டீங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு ஆ கேரட் கேரட் கேரட் தாங்கண்ணா கிலோ எழுபதுருவா ஆ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சிருவாங்கண்ணா உருளைக்கெழங்கு நாற்பதுருவாங்கண்ணா கிலோ ஆ ஒரு கூடையை போட்டு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஓ ஒரு ரேட்டு கூட முன்னே பின்னே பார்த்து வாங்கிக்கலாங்கண்ணா அதே டோர் டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு பத்து ஒரு பத்தஞ்சு சேர்த்தி வருங்கண்ணா இல்லை இல்லை இல்லைங்கண்ணா எல்லாம் எல்லாம் சுத்தமாக எல்லாம் சுத்தமாக சுத்தமான அருமையான காயிண்ணா இப்போ தான் காட்லருந்து அறுத்துகிட்டு வந்து அறுத்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இன்னைக்கு காலையில் தான் ஆ எல்லாம் ம மரு எந்த மருந்து எதுவுமே அடிக்காமல் எல்லாம் இயற்கை விவசாயத்தில் இயற்கை விவசாயத்தில் வளருதுண்ணா காய்கள்லாம் ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நேரில் வந்தாலும் வாங்கிக்கலாங்கண்ணா அப்புறம் இல்லைனாலும் உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஆ கொண்டாந்து கொடுக்குறேண்ணா நீங்கள் என்ன என்னைக்கு மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கு தவுந்தமாதிரியே பண்ணிக்கலாங்கண்ணா நீங்கள் டோர் டெலிவரி எடுத்தனா ஒரு பத்தஞ்சு சேர்த்தி ஆவுண்ணா இங்கன நேரில் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து விக்கிறங்கண்ணா இன்னும் வேறு வேறு எதாவது வேணும்னாலும் சொல்லுங்கண்ணா நம்ப கடையில் வாங்கிக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா சரிங்க ஆ தேங்காய் இருக்குதுங்கண்ணா வாங்கிக்கலாங்கண்ணா அது ஒரு காய் ஒரு பாஞ்சிரூவா இருபதுருவா பாஞ்சிரூவா இரு பாஞ்சிரூவாய்லையும் இருக்குங்கண்ணா இருபதுருவாய்லையும் இருக்குங்கண்ணா உங்களுக்கு எப்படிங்கண்ணா வேணும் எடுத்து வைக்கிட்டுமாங்கண்ணா எப்படிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரி வாங்கண்ணா நேரில் பேசிக்கலாங்கண்ணா ஆ எல்லாம் இருக்குங்கண்ணா நம்ம கடையில் இல்லாத காய்கறியே இல்லைங்கண்ணா நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்கண்ணா நேரில் வந்தீங்கனாலும் சரி இல்லை என்னென்னு சொல்லுங்கண்ணா எடுத்து வச்சுருக்கேங்கண்ணா

சரிங்கண்ணா சரி நீங்கள் நேரில் வாங்கண்ணா வில ஒரு முன்னே பின்னே இருந்தால் பார்த்து பண்ணிக்கலாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா அண்ணா இல்லைங்கண்ணா இப்போ ந நமக்கும் லாபம் வேணும் லாபங்கிறது கொஞ்சம் வேணும் இல்லங்கண்ணா அப்புறம் அதுக்கு தவுந்தமாதிரி பண்ணணும்ல பண்ணணும்லங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரி வாங்க ஆ ஆ சரிங்கண்ணா